இந்தியாவில போக்குவரத்து வசதியெலாம் நல் நல்லாத்தான் இருக்குது மக்கள் வந்து பொதுவாக நாட்டில உள்ள பல இடங்களுக்கு எப்படி வந்து பயணம் செஞ்சிகிட்டு வராங்கன்னா இருசக்கரம் மூலம் அதாவது பைக் கார் இன்னும் சொல்ல போனாக்கா ட்ரெயின் இது மூலமாக தான் வந்து பஸ்ஸு இது மூலமாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறப்ப இதில் அதிகமான ஒரு ப்ர மக்கள் சந்திக்கும் பிரச்சனைன்னு பார்த்தாக்கா கூட்டம் அதாவது நெரிசல் ஒரு பண்டிகை நாளாக இருக்கட்டும் இல்லை ஒரு காலை காலை நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் ஒரே டைம்ல போகிறப்ப கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது இன்னொன்னு சாலையில வந்து அதிகமாக இருக்கிற விஷயம் என்னென்னா ட்ராஃபிக் ஜாம் எல்லாரும் ஒரே நேரத்தில் வரதுனால ட்ராஃபிக் ஜாம் ஆகுது இதெலாம் வந்து மக்கள் சந்திக்கும் பெரிய பெரிய பெரிய பிரச்சனை இதெலாம் வந்து அவங்க அவங்க வந்து தினம் தினம் அதாவது பெரிய பெரிய சிட்டியில நாள்தோறும் சந்திக்கிற ஒரு ஒரு விஷயம் இது அதனால அவங்க தினமும் டெய்லி லைஃப்ல இதை அவங்க சந்திச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதெலாம் மக்கள் பிரச்சனையாக நான் சொல்கிறேன் அது மாதிரி கிராமங்கள்லலாம் இப்போது ஒரு ஒரு பஸ் வருதுன்னா மூணு மணி நேரம் கழிச்செல்லாம் ஒரு பஸ் வருது அப்போது மூணு மணி நேரம் ஒருத்தர் வந்து அந்த பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட்லையே வந்து அவங்க வந்து வெய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களோட நேரங்களை அங்கே செலவிடுற மாதிரியும் இருக்குது அதனால் அவங்க போகிற இடத்துக்கு அவங்க நினைக்கிற நேரத்துக்கு போக முடியாது இந்த மூணு மணி நேரம் கழிச்சு வரதனால அவங்களுக்கு அங்கே அந்த பஸ்ஸில் எப்படி இருக்குதுன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது ஏன்னா அதை விட்டுட்டால் இன்னும் மூணு மணி நேரம் கழித்து தான் அந்த பஸ் வருது ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்தாக்கா கிராமங்களிலும் இந்த மாதிரி தட்டுப்பாடு அதாவது பேருந்து தட்டுப்பாடு நெரிசல்லாம் தவிர்க்கப்படலாம்